கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தோன்னா சுற்றி மலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் அதேமாதிரி கிருஷ்ணகிரி முற்காலத்தில் எ எயில் நாடு எனவும் ஒசூர் முரசு நாடு எனவும் ஊத்தங்கரை கோவூர் நாடு எனவும் அழைக்கப்பட்டதாக தெரிகிறது சங்ககாலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் யவ நவகண்டம் எனப்படும் நடுக்கர்கள் இடம் மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகின்றன இந்த இடம் ஒரு காலத்தில் கொடை வள்ளலான அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகும் சேலத்தில் சில பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் ஒருங்கே தகுடூர் நாடு அல்லது அதியமான் நாடு எனவும் அழைப்பட்டு வந்துள்ளது முற்காலத்தில் இந்த இடம் தமிழகத்தின் எல்லையாகவும் இருந்து வந்துள்ளது இப்போது இருந்து கொண்டு இருந்து கொண்டுங்கிறது இப்பகுதியில் பா பாராமஹால் என அழைக்கப்பட்ட பன்னென்டு கோட்டை தளங்கள் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது இதன் முதன்மையாக கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள கோட்டையாகவும் சையத் பாஷா சையத் பாஷா மலை இந்த கோட்டை வி விஜயநகர பேரரசர்களாக கட்டப்பட்டதாகும் பேஷ்வால மன்னன் வீ ராமநாதன் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குந்தாணி என்னும் இடத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்ததாக பிற்காலத்தில் சகோதேவிரேர் சகதேவி என்னும் இடத்தை தலை நகரமாக கொண்டு பன்னெண்டு கோட்டைகள் ஒன்றை அங்கு கட்டி ஆட்சியாளை செய்தார்கள்